ம்

எங்கள் ஏஜென்ஸி ரிஷி ட்ராவல்ஸுன்ட்டு ஏஜென்ஸி இப்போது இதில் வந்து பதினைஞ்சி பேர் போகணுன்னு சொல்கிறீங்க அதனால் ஒரு வேன் தான் கனெக்ட் பண்ணணும் வேனுன்னால் ஒரு இ டுவெண்ட்டி இரவ பதினைஞ்சி சீட்டாக இல்லைன்னா இருவது சீட்டு இருவது சீட்டாக இருந்தால் கொஞ்சம் கன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாேருக்குமே இருவது சீட்டாக இருந்தால் இப்போ எப்படி டீசல் ட்ரைவர் எல்லாம் சேர்த்து மொத்தமாக இது பண்ணிவிடுவீங்களா இல்லை டீசல் நீங்கள் போட்டுக்கிட்டு வண்டிக்கு மட்டும் தனியாக பைசா கொடுக்கறீங்களா அது எப்படி

டோல் கேட்டு இப்போது பர்மிட்டு அதெல்லாம் வரணுமென்னா அதெல்லாம் தனியாக காசு ஆகும் இப்போது டோல் கேட்டு வருதுன்னால் ஒரு டோல் கேட் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் அறுபத்தி ஆறு ரூபாய் அது ரிட்டன் போயிட்டு வரத்துக்கு அறுபத்தி ஆறுனா நூற்றி இருபது ரூபாய் ஆகும் அது மாரி டோல் கேட் எத்தனை டோல் கேட் இருக்கோ நடுவில் அதே மாதிரி பார்க்கிங் சார்ஜு இதெல்லாம் வந்து மொத்தமாக ஆகிடும் ஆனால் இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஓ அதில் ட்ரைவர் பேட்டா ஆயிரம் ரூபாய் தரணும் ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா ஐநூறு ரூபாய் அவருக்கு கொடுக்கற மாரி இருக்கும் அவர் டீ செலவுக்கு இது பண்ணுற மாரி ரூமுக்கு எங்கெங்கே கூட்டு போக எங்கெங்கே போக சொல்கிறீங்ளோ அங்கங்கே போயிட்டு வருவாங்க ஒன்றும் பிரச்சின இல்லை தெரியும் ஒரு ஹோட்டல் தெரியும் இருக்குது அங்கே ஏஜென்ஸி நிறைய இருக்குது நாங்கள் கால் பண்ணி சொன்னோம்னால் அவங்க புக் பண்ணிடுவாங்க நீங்கள் போய்விட்டு பேமண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு தங்கிக்கலாம் எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் வாங்கிக்கிலாம் இப்போது அங்கே ரூம் எப்படின்னா மத்தியானத்துலருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரையும் கணக்கு மதியம் பன்னெண்டு ஆமாம் பன்னெண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மத்தியானம் செக் அவுட் பண்ணணும் அதே மாரி காலையில் பதினொரு மணிக்கு செக் அவுட் பண்ணணும் வெளியே வந்துடணும் உள்ளே போவது பன்னெண்டு மணி அடுத்த நாள் பதினொரு மணி அது மாரி எத்தனை நாள் இருக்கீங்களோ அத்தனை நாள் கணக்கு இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு கணக்கு வந்துடும் இல்லை நீங்கள் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடிங்ளா எங்கெங்கே போகிறீங்க எந்த டேட்டில் வேணும் அதெல்லாம் சொல்லிட்டிங்கனா அதுக்கேற்ற மாரி டைமிங் நாங்கள் இது பண்ணிவிடுவோம் நீங்கள் டைமிங் எந்த டைமுக்கு வண்டி வேணுமென் சொன்னீங்க அவங்கள கேட்டு சொல்லுங்க ஃபோட்டோ அனுப்புறேன் ஃபோட்டோ அனுப்புறேன் ஓகேவா எந்த வண்டி ஓகேன்னு பாருங்க அதுக்கேற்ற மாரி பார்த்து பண்ணிக்கலாம்

டூட்டி ரெண்டு டா ரெண்டு ட்ரைவர் கேட்கறீங்க ஒருத்தர் பாதி தூரம் இன்னொருத்தர் பாதி தூரமென்ற மாரி கேட்கறீங்க அது அதுதான் அது கரெக்ட்டு அது கரெக்ட்டு நான் செக் பண்ணி பார்க்கறேன் ரெண்டு ட்ரைவர் இருக்காங்களான்னு செக் பண்ணுறேன் அன்னிக்கு அவைலபிளாக இருக்கணும் நீங்கள் போகிற அன்னிக்கி கேட்கற அன்னிக்கு இருக்காங்களான்னு பார்க்கணும் இருந்தால் தரோம் ஒன்றும் பிரச்சின இல்லை அப்படி இல்லைன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் தரோம் ஒன்றும் பிரச்சின இல்லை அவர் ஏதாவது தூக்கம் வர மாரி ஏதாவது இருந்ததுனால் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாரு முன்னாடியே அதனால் பிரச்சின இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டுக்கூட ஓட்டிகிட்டு போகலாம் இல்லயில்ல அப்படி வர மாட்டாங்க ம் இல்லை புரியுது எனக்கு புரியுது நல்ல ட்ரைவர் தான் போடுகிறோம் அந்த மாரி பழக்கம் இல்லாதவங்க தான் போடுகிறேன் ஒன்றும் பிரச்சின இல்லை உங்களுக்கு அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு நான் தரேன் யார் என்னென்டு டைமிங் சொல்லுங்க எந்த வேனு என்னென்ட்டு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் இது உங்கள் நம்பர் தானே வாட்ஸ்அப் நம்பர் தானே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சு வைக்கிறேன் அதுக்கேற்ற மாரி நீங்கள் எந்த வண்டி வேணுன்னு சொன்னீங்கனா அதுக்கேற்ற மாரி நம்ம புக் பண்ணிக்கலாம் ட்ரைவராக நான் கேட்டுவிட்டு நான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்கிறேன் அமுச்சிவிடுங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்தர்றேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்தர்றேன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா உங்களை இது பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா வேறு மாற்றிக்கிலாம் ஆ ஓகே தேங்க்யூம்மா